நாங்கள் எப்போவுமே நானுமே போயிருக்கேன் என்னோடய டுவெல்த்து ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக க காலேஜ் அப்ளே பண்ணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய நான் இதுக்கும் அந்த கடைக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் அங்கே இருக்கற டெக்னாலஜி வந்து இன்னுமே வந்து வளர்ந்துட்ருக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை அவங்க இன்னுமே வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பொதுமக்களுக்கு ஒரு சேவையாக இதை பண்ணிக்கிட்டு வராங்க